நாங்கள் இருக்கும் பகுதியில் ஃபுல்லாகவே கிராமங்கள் நிறையா விவசாய நிலத்துலேந்து அங்கேருந்து இந்த காய்கறிகள் நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவாங்க அது விடியற்காலைல காலையிலே வந்துடும் நாலரை டூ அஞ்சு உழவர் சந்தையில் அந்தப் போல பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பத்து பத்தரைக்கெலாம் போய்விடுவாங்க உழவர் சந்தை மூடிடுவாங்க இதனால் என்னன்னால் மக்களுக்கு அந்த உழவர் சந்தையில் உக்கார்ந்துன்னு நிறையா பேர் ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் பண்ணுவோம் ஒரு அஞ்சு மணிநேரம் ஆறு மணிநேரம் அதை சில பேர் என்ன செய்வோம் கீரைகள் நிறைய ஹோல்சேலரெலாம் வருவாங்க அதை இன்னொருத்தவங்க இந்த உழவர் சந்தையில் சின்னச் சின்ன கடைங்க விற்கிறவங்க அவங்கள்ட்ட ஒரு இருபது முப்பதுரூவானு கொடுத்து வாங்கி இவங்க அதை ரெண்டு கத்தையாகவோ மூணு கத்தையாக்கி அந்த போல சில்லறை வியாபாரம் பண்ணுவாங்க பிஓபி பிபிஓ அதெலாம் இருக்குது இங்கே பக்கத்தில் நெட் செண்ட்ரு இருக்குது காலையில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க ப்ரௌஸிங் செண்ட்ரு இதே போலேனா சில சில வேலை வாய்ப்புகளும் நிறையா இருக்குது பசங்களுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் உள்ளேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேம்ப்போ இது இந்த ச சர்வ் பண்ணுறத்துக்கு இதுக்கெலாம் போவாங்க காக்ஸு ஈவினிங்கில் இந்த ஒர்க்கு ந நைட்டில் ஒர்க் பண்ணும் காலையில் ஒர்க் பண்ணும் அந்த ப்ரௌஸிங் செண்டரில் ஸோ அந்த போலே வேலை வாய்ப்புகள் படித்த பசங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும்